தொண்ட வலிக்கும்போது சுடு தண்ணி குடிச்சால் தொண்டை வலி சரியாகும் வெற்றிலையை எடுத்து அதில் மிளகை கொஞ்சம் சேர்த்து மென்று சாப்பிடும்போது தொண்டை வலி சரியாகலாம் சீரகத்தை தண்ணியில போட்டு சுட வச்சு குடிக்கலாம் சுண்ணாம்பை எடுத்து தொண்டையில தடவலாம் கற்பூரவள்ளிதழ துளசி இதை நம்ப வெறும் வாயில் போட்டு மென்று சாப்பிட்லாம் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா தொண்டை வலி ஆனது குணப்படுத்த முடியும்